எனக்கு திருமணமான புதிதில் சமையல் அவ்வளோவா செய்ய தெரியாது இருந்தாலும் சும்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பேன் எங்கள் அத்தை எல்லாம் சமைக்கும் போது காய்கறி கட் பண்ணி தர்றது இது மாதிரியெல்லாம் வேலை செஞ்சி கொடுத்துட்டு இருப்பேன் அப்போ அந்த சமயத்தில் ஒரு நாள் வந்து என் கொளுந்தனார்லாம் வந்துட்டு என்னைய ரொம்ப கேலியாக பேசுனாங்க ஒரு நாள் நீங்கள் சமைங்க சமைச்சி நீங்கள் எங்களுக்கு எல்லாம் பரிமாறனும் நல்லா சமைக்கணும் சம் நீங்கள் உங்கள் சமையல் எப்படி இருக்குனு பார்க்குலாம் அப்படி இப்படிங்குற மாதிரி ஒரு அது ஒரு மாதிரி கேலியாக பேசிட்டு இருந்தாங்க அப்போது இப்போவெல்லாம் இது மொபைலில் பார்த்தோம்ன்னா தெரிஞ்சிக்கலாம் எப்படி சமைக்கிறது எல்லாம் தெரிஞ் யூடியூபில் போனா பார்த்து செஞ்சிட்டு இருப்பாங்க அப்போல்லாம் எனக்கு அப்படிலாம் ஒன்றும் தெரியாது அம்மா வீட்டுலேயும் அவ்வளோவா நான் வேலை செஞ்சி பழகுல இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு பயமாக இருந்துது சரி எப்படியாவது சமைச்சி கொடுப்போம் அப்படிங்குற நினப்புல வந்து அடுத்த நாள் வந்து நான் செய்ய நானே சமைக்கிறன் நீங்கள் எல்லாம் உட்காருங்க அப்படி சொல்லிப்போட்டு அப்போ அடுப்பு கேஸ்ஸு ஸ்டவ்வு இல்லை மண்ணெண்ணய் ஸ்டவ்வு தான் திரி ஸ்டவ்வு அதில் சமைக்கணும் சரி எப்படியாவது நம்ம நாமளே இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிப்புட்டு சாம்பார் வச்சி ரசம் வச்சி பொரியல் சாப்பாடு எல்லாம் செஞ்சிட்டன் குக்கரும் இல்லை அப்போது அந்த சமயத்தில் வந்து எங்ககிட்ட எங்கள் வீட்டில் வந்து குக்கர் இல்லை குக்கரில் வந்து யாரும் சமைக்க விரும்பல அப்போது வந்து பாத்திரத்துல அரிசி போட்டு வடித்து சாப்பாடை எடுத்து வச்சிட்டு அப்புறம் அதே மாதிரி சாம்பார் வச்சி பொரியல் பண்ணி கோஸ் கட் பண்ணி அப்போ எங்கள் அத்தை எல்லாம் செய்யும்போது கொஞ்சம் எல்லாம் கொஞ் பார்த்துட்டு இருக்கிறதுனால அந்த இதில் சாமியை வேண்டிகிட்டு செஞ்சன் எப்படியாவது நல்லா இருக்கணும் எந்த குறையும் வரக்கூடாது அப்படிங்குற மாதிரி சாமியை வேண்டிகிட்டு பயந்துட்டு செஞ்சிட்டு இருந்தேன் அப்போது கடைசியா எல்லாம் செஞ்சி முடிச்சிட்டு அப்பளம் பொரிச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு எல்லாத்தையும் சாப்பிட கூப்பிடு பரிமாறவும் நான்தான் செஞ்சேன் யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம்ட்டு நானே ஒரு தீர்மானம் எடுத்துகிட்டு நம்ம அப்படி எல்லாம் ஒரு அவங்க வந்து தமாஷாக தான் பேசுனாங்க இருந்தாலும் மனசுக்குள்ளே வந்து நம்மளுக்கு இன்னும் சமைக்க தெரியலையே அந்த ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கு மனசுக்குள்ளே வந்துடுச்சி சரி நம்ம எப்படியாவது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை வேண்டிட்டு நல்லா செஞ்சேன் செய்யும் போது சாப்பாடு நல்லா செஞ்சிட்டேன் சாம்பாரும் நல்லாதான் இருந்துது எல்லாம் நல்லாருக்குனு தான் பாராட்டினாங்க அதில் குறை இருந்தாலும் எங்கள் என்ன என்னைய வந்து நல்லா பாராட்டிட்டாங்க நல்லா செஞ்சிருக்கீங்க அப்படிங்குற மாதிரி என் கொளுந்தனாரு எங்கள் வீட்டில் எங்கள் அத்தை மாமா எல்லாரும் என்னைய நல்லா பாராட்டிட்டாங்க அதுக்கு அப்புறம் தான் நான் வந்து நல்லா சமைக்கணும் எல்லாத்துடையும் நல்ல பெயரு எடுக்கணும் அப்படிங்குற மாதிரி அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் அடுப்படியில் வேலை பார்த்து இப்போ நல்லா சமைப்பேன் இப்போ பெரிய பெரிய ஃபங்க்ஷன்னுக்குலாம் கூட எங்கள் வீட்டுலேயே நாங்கள் எல்லாரும் செஞ்சிக்குவோம் எங்கள் அண்ணிங்க நாங்கள் எல்லாம் சேர்ந்தோம்ன்னா பெரிய ஃபங்க்ஷன்னாக இருந்தாலும் ஒரு நூறு பேற்றுக்குனாலும் நாங்கள் சமைக்கிற அளவுக்கு திறமையாக வந்துட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோசமாக இருக்குது